எங்கள் தெருவுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது அதில் டெய்லி கோவில் திறந்துருக்கும் செவ்வாய் வெள்ளி சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்கள் அப்போ எங்கள் ஊரில் உள்ள நிறைய பேர் வந்து கோயிலுக்கு சென்று விளக்கு போடுறது அர்ச்சனை பண்ணுறது அதேபோல் வழிபாடு செய்வாங்கள் எல்லா மதத்தவரும் எந்த தெருவை சேந்தவர்களாக இருக்கட்டும் நிறைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்த கோயிலுக்குள்ள வந்து வழிபடுவாங்கள் எங்கள் ஊரும் அதுக்கு சப்போட்டாக இருப்பாங்கள் நாங்கள் வந்து எப்போயாவது திருவிழா காலங்களில் மட்டுந்தான் கோயிலுக்கு போவோம் இல்லைனா குடும்பத்தோட போகும்போது கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்வோம் நான் எனக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த மார்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மார்க்கத்தில் நிறைய பொதுவான அறிவியல் சார்ந்த விஷயங்கள அவங்க சிறப்பு தொழுகை நடக்கும் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடக்கும் அதில் ஒரு மனிதன் பிறந்ததுலேயிருந்து இறக்கும் வரை எதை எதை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்க கூடாதுங்கிற நல்லது கெட்டதை அவுங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு போதிப்பாங்கள் அது மூலயமா அவங்க எல்லாருமே நல்லொழுக்கத்தோட வாழ்க்கையை நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதேபோல் இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் அவரவர்களுக்கு அவங்கவுங்க புத்தகம் வந்து நல்ல பாதையை கொடுக்குது